உங்களை பற்றி சொல்லுங்க எங்களை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பெயரு நாங்கள் வந்து மொத்தம் மூணு பொட்ட பிள்ளைகளு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து துப்புறவு பணி வேலைதான் செய்கிறாரு எங்கள் அப்பா வந்து தூய்மை பணியாளர்தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து சும்மா இந்த வீட்டு வேலைகளுக்கு போவாங்க வீட்டு வேலைகளுக்கு போகிற சம்பளம் வந்து ஆயிருவா இந்த மாரிதான் நாங்கள் மூணு பொட்ட பிள்ளைகளு எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற வீடு வந்து சும்மா இந்த குடிசை மாரிதான் இருக்கும் அதில் ஒரு ரூம் தான் இருக்கும் பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து நாங்கள் நாங்களாம் இருக்க சைடில் நாங்கள் மூணு பொட்ட பிள்ளைகளு எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அவ்வளோ நாங்கள் மூணு பொட்ட பிள்ளைகளும் எங்கள் அம்மா அப்பா எங்களை அவ்வளோ சாப்பாடு சாப்பாடு கூட அவ்வளோவு ரொம்ப கஷ்டம் சாப்புட கூட ரொம்ப கஷ்ட ப கஷ்டம் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காது அம்மா வீட்டு வேலை பார்த்துதான் அம்மா சாப்பாடு வீட்டு வேலை காலைலயே போயிடும் எங்கள் அம்மா காலைலேயே போயிட்டு காலையில் வீட்டில் வே வேலைக்கு போய் எங்கள் அம்மா வீட்டு வேலைலா பார்த்து முடிச்சிட்டு மத்தியானம் வரும் மத்தியானம் வந்து சாப்பாடு எதாவது கொண்டு வரும் அங்கே வீட்டு வேலை பார்க்குறவுங்க அங்கே வந்து எதாவது பழைய குழம்பு அந்த மாரி எதாவது இருந்திச்சின்னா வந்து பழைய குழம்பு நேத்து வச்ச குழம்பு முந்தாநேத்து வச்ச குழம்புன்ட்டு அவங்க எதாவது ஃபிரிட்ஜில் இதில் வச்சிக்கிட்ருக்குது வந்து கொடுத்தனுப்புவாங்க அதை தான் எங்க அம்மா வந்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு மட்டும் பொங்கி எங்களுக்கு வந்து கொடுப்ப நாங்கள் பழையசோறு தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் பழைய சோறு தான் வச்சி சாப்புடுவோம் எங்கள் வீட்டில் குழம்புங்கிறது நாங்கள் வைக்கவே மாட்டோம் என்னைக்காச்சும் ஒரு நாளு தான் நாங்கள் வைப்போம் சின்ன பிள்ளைகளா நாங்கல்லாம் அந்த தீபாளி பொங்கல் இந்த மாரிலாம் இருக்க சொல்ல தான் அப்போ தான் இந்த இட்லி தோசை இந்த மாரி தான் நாங்கள் வந்து சாப்புடுவோம் அப்போ தான் நாங்கள் வந்து அதைய பார்க்கவே செய்வோம் அந்த புத்தாண்டு இந்த மாரி இதில் தான் நாங்கள் வந்து பார்க்கவே செய்வோம் சாப்பாடு அந்த மாரில்லாம் அந்த மாரில்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த மாரில்லாம் நாங்கள் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துது இப்போது இப்போது எங்களை வந்து அந்த மாரில்லாம் நாங்கள் ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது ஒரு பொங்கலுக்கு தீபாளிக்கு அந்த மாரிதான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸே உண்டு மற்றபடி எங்களுக்கு ட்ரெஸ்ஸல்லாம் கிடையாது எங்கள் அம்மா இந்த வீட்டு வேலை பார்க்குறவுங்க பார்க்குறவுங்க ட்ரெஸ்ஸு இது யாராவது கொடுத்தாங்கன்னா வந்து கொடுப்பாங்க அதைத்தான் வந்து நாங்கள் அதை போடுவோம் மற்றபடி யாராவது ரொம்ப கஷ்டபடுற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுகுலாம் கொடுப்பாங்க அதைத்தான் நாங்கள் போடுவோம் எதோ ஒரு ஃபங்சனோ எதோ ஒன்றுன்னா நாங்க யாராட்டேந்து பக்கத்தில் யாரையாவது சொந்தகாரங்க யார்கிட்டையாவது கம்மலு இந்த செயினு இந்த வாட்ச்சி இந்த இந்த மோதிரம் இந்த மாரி வளையலு இந்த மாரி இருந்தால் தான் நாங்கள் அவுங்ககிட்ட கேட்டு வாங்கி போட்டு போவோம் அந்த மாரில்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டபட்டு எங் நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கச்சல எங்களுக்கு கரண்டு கூட கிடையாது மண்ணு வீடுதான் கரண்டு கிடையாது விளக்கு வெ இது மட்டுந்தான் உண்டு அங்கே நாங்களாம் ரொம்ப கஷ்டபட்டோம் அந்த மாரில்லா நாங்கள் இருந்தோம் அப்பா அப்பா வந்து முதல்லாம் தண்ணி அடிப்பாரு தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி தான் அடிப்பாரு ரொம்ப தண்ணி அடிப்பாரு அவ்வளோ நாங்க கஷ்டபட்டோம் தண்ணிய குடித்து சம்பளமே சம்பளமே தரவே மாட்டாரு எங்கள் அப்பா இப்போந்தான் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் ஒரு பாட்டி வீட்டை வீட்டை வாங்கி ஒரு சின்ன வீடு தான் அந்த வீட்டை வாங்கி அந்த ஒரு குடிசையை பாட்டி தான் எங்களை வந்து இந்த வீட்டில் நீங்கள் இருந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு அதில் குடிசையை போட்டு அதில் தான் நாங்கள் இருந்தோம் அந்த வீட்டை நாங்கள் கொஞ்சமாக தகரம் போட்டு சுத்தி தகரம் போட்டு அந்த வீட்டில் தான் நாங்கள் நாங்கள் இருந்தோம் அப்படியே இருந்துமே நாங்கள் ஒவ்வொருத்தரா அக்கா மாறுக அக்கா மாறுங்க ஒவ்வொருத்தருக்கா கல்யாணமாச்சி பெரிய பிள்ளைகள் பெரிய வயசுக்கு வந்தோம் வயசுக்கு வந்ததுக்கப் அக்கா மாறுங்கள புல்லா நல்லா வயி கல்யாணம் முடித்து கொடுத்தாங்க பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிணாங்க பாட்டி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை பாட்டி இல்லைனா நாங்கள் அவ்வளதான் பாட்டியும் பார்த்தாங்க எல்லாம் நல்லபடியாக பார்த்து எங்களை நல்லா பேறு காலம் வரைக்கும் நல்லா பார்த்து எங்களை வளர்த்து விட்டுச்சி எங்கள் பாட்டி நல்லா பாத் பார்த்தாங்க பாட்டி அப்படிலாம் நாங்கள் ரொம்ப இருந்தோம் சாப்பாடு கூட அவ்வளோ இதாக இருந் பாட்டி அப்போப்ப வந்து எங்களுக்கு எதாவது கொடுத்தா கொடுக்கும் பிள்ளைகளுக்கு எதாவது சாப்புடுறதுக்கு வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எதாவது கொடுப்பாங்க அங்கே அவ்வளோ சாப்புடுவோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அந்த மாரில்லாம் நாங்கள் இருந்தோம் இப்போது பரவாயில்ல